ஆக்ஷுவலாக என்னோடய ஃப்ரெண்டுக்கு ஒரு உரைநடை புக் நான் ப்ரசென்ட் பண்ணியிருக்கேன் என்ன புக் ப்ரசென்ட் பண்ணன்னால் பொன்னியின் செல்வன் புக் ஆக்ஷுவலாக அவ ஏன் அவன் வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டே இருந்தான் அது மாதிரி மூவிக்கும் புக்ல இருக்க ஸ்டோரிக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்குதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க அந்த புக்கை வாங்கி நான் படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் சரின்ட்டு நான் லூஸ்ல விட்டேன் அப்புறமேலுக்கு தான் அவன் பேர்த்டே வந்துச்சு அதுக்காக அவனுக்கு அதை ப்ரசென்ட் பண்ணேன் ஆக்ஷுவலாக அவன் எக்ஸ்பெக்ட்டே பண்ணல அதை அன்எக்ஸ்பெக்ட்டடாக ஆயிடுச்சு அந்த முமண்ட்டு அவனுக்கு புக்கை படித்து புக்கை அங் வாங்கிக்கிட்டான் அப்புறமேலுக்கும் கொஞ்ச கொஞ்சமாக படிக்க ஆரமித்தான் ஒன் டே எங்களுக்கு ஸ்டோரி சொல்கிறப்ப தான் சொன்னான் இது மாதிரி ஸ்டோரிலாம் சொல்லிட்டு படத்துக்கும் புக்கில் இருக்கிறத்துக்கும் கதை ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது பாதி கதை ஆப்ட்டாகுது பாதி கதை இல்லை காட்டில மூவியில அப்படின்னு சொன்னான் அப்போது தான் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னோம் ஆக்ஷுவலாக வா அந்த பொன்னியின் செல்வன்ங்கிறது பெரிய ஒரு ஸ்டோரி அது வந்து ஒரு ரெண்டர மணி நேரத்தில் எப்பட்றா காட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதனால் தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்ட்லாம் வருது இப்போது அப்படின்னு சொன்னப்போ அதுவும் கரெக்டு தான் பட்டு இருந்தாலும் நிறைய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது புக் படிச்சிட்டு இது பார்க்க கொஞ்சம் தப்பு போல் தான் இருக்குது அப்படின்னா அதில் கேரக்டர்ஸ்லாம் நிறையா சொன்னான் அவனும் குந்தவை சோலமாதேவி அப்புறோம் பலுவேட்டையர் சின்ன பலுவேட்டையர் அவங்க அப்பா கதை இதுபோல் அப்பறம் குந்தவைக்கு குந்தவைக்கு லவ் வரது விக்ரம் தான் அதில் நடிச்சிருப்பாப்புல குந்தவையினோட குந்தவைக்கு அண்ணனாக விக்ரம் இருப்பாப்புல அது மாதிரி குந்தவைக்கு த்ரிஷாவை நடிக் த்ரிஷா தான் குந்தவையாக இருப்பாங்க த்ரிஷாவுக்கு தம்பியாக வந்து ஜெயம்ரவி இருப்பாங்க ஜெயம்ரவிக்கு உள்ள லவ் ஸ்டோரி அண்ட் தென் இவங்க கார்த்திக்கும் இது இவங்களுக்கும் வர லவ் ஸ்டோரி அவங்க விக்ரம்னோட ல லவ் ஃபெயிலியர் கதை அதெல்லாம் ஆக்ஷுவலா க ஓ ஓரளவுக்கு ஆப்ட்டாக இருக்கும் பற்றிலாம் சொன்னான் அப்பறம் வேற குந்தவை இன்னும் நிறைய புக்லாம் இருக்குது அது கலெக்ஷன் பண்ணும் அப்படின்னு சொன்னான் இது பத் இதுபோ ஆக்ஷுவலாக ஒரு புக் வாங்கிக்கொடுத்துட்டோம் அடுத்த புக் வந்து அவனே வாங்கிக்கிட்டான் அது தான் இப்போ படிச்சிகிட்ருக்கான் இன்னும் கொஞ்சம் நாள்ல இன்னும் ரெண்டு மூணு நாள்ல முடிச்சிருவான்னு சொன்னான் முடிச்சதுக்கப்பறம் எங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்டோரிலாம் சொல்கிறேன் அப்படின்ருக்கான் நாங்களும் கொஞ்சம் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த ஸ்டோரி கேட்கறத்துக்கு